ஹலோ டிராவல் ஏஜென்சிங்களா ஆ சார் இன்றைக்கு நான் உங்களுக்கு புக் பண்ணியிருந்தேன் சார் இன்றைக்கு வந்து நாங்கெளெல்லாம் ஃபேம்லியோடு வெளியில் போகிறோம் அப்படினு சொல்லிவிட்டு நேத்து ஒரு மார்னிங் வந்து உங்கள்கிட்ட புக் பண்ணியிருந்தேன் நீங்களும் வண்டி எல்லாம் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஜிபேயில் அமௌண்டு வாங்கியிருந்திங்க இன்ஷியல் அமௌண்டு புக் பண்றதுக்கு புக் பண்ணிவிட்டு ட்ரைவர் நம்பர் அனுப்பிசுட்ருந்தீங்க ஆனால் இன்றைக்கு காலையில் இருந்து சார் இப்போது நாங்கள் நாளைக்கு காலையில் போகணும் சார் ஊருக்கு இல்லை சார் நேத்து காலையில் புக் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு இப்போது நான் இப்போ இன்னைக்கு மார்னிங்லேருந்து அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டுருக்கேன் ட்ரைவரு வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார் ஆமாம் சார் நான் மாற்றி மாற்றி வேறு வேறு நம்பரில் இருந்து அடிச்சுட்டு இருக்கேன் ட்ரைவரு இதுவரையும் ஃபோனை எடுக்கவே இல்ல சார் இல்லை சார் கிளம்பிட்டேன்னு சொல்லலை எதுக்குமே அவர் ஃபோனை எடுக்கலை இன்றைக்கு காலையிலிருந்து நான் அடிச்சுட்டு இருக்கேன் நாங்கள் பத்து மணிக்கு கிளம்பணும் இப்போ நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து சரி அவருக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும்னு ஏழு மணிலேருந்து அடிச்சுட்டு இருக்கேன் சார் மணி ஒன்போது ஆகுது பத்து மணிக்கு நாங்கள் கிளம்பணும் ஆனால் இப்போ வரையும் ட்ரைவர் வர்லை இல்லை சார் இல்லை சார் அது உங்க பொறுப்பு தானே சார் நீங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க சார் நான் நீங்கள் ஜிபே அனுப்புங்க நான் காரெலாம் புக் பண்ணி உங்களை நம்பி தான் நாங்கள் வேறு எந்த காருமே அரேஞ்ச் பண்ணலை திடீர்னு எப்படி சார் அரேஞ்ச் பண்ண முடியும் ட்ரைவரு ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு நீங்கள் கேக்கணும்ல உங்கள்கிட்ட நான் சொல்லும் போதே சொன்னேன்ல சார் நல்ல ட்ரைவராக போடுங்கன்னு சார் அதெலாம் உங்கள் பிரச்சனை சார் நீங்கள் நம்பர் கொடுத்திங்க அந்த நம்பருக்கு நான் காண்டேக்ட் பண்றேன் எடுக்கலை இப்போ நாங்கள் எப்படி அங்கேருந்து வேறு எப்படி நாங்கள் வந்து ஃபேம்லியோட நாங்கள் டிரிப்பு போ போறதை எப்படி நாங்கள் கேன்சல் பண்ண முடியும் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஆசையாக கிளம்பிட்டாங்க சார் எல்லோரும் பே பேகெலாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் உங்கள் காருக்காக சார் நான் லைனில் இருக்கேன் சார் நீங்கள் வேணும்னா கான்கால் போட்டு பாருங்கள் சார் ட்ரைவர் ஃபோன் எடுக்கிறாரானு பாருங்க சார் எடுக்கலையா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு பதில் சொன்னால் என்ன சார் அர்த்தம் இப்போ எங்களுக்கு எப்படியும் நீங்கள் சொல்லணும்லை சார் எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்லை சார் இந்த ட்ரைவர் வரலை நாங்கள் இந்த மாதிரி பண்ணலன்ட்டுனு நீங்கள் ஏழு மணிக்கு பண்ணியிருந்தா கூட நாங்கள் வேறு டிராவல்ஸு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் சார் இப்போ ஒன் ஹவரில் எப்படி சார் அரேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் வேறு ட்ரைவர் போட்டு வண்டி அனுப்புங்க சார் இந்த ட்ரைவர் இல்லைங்களா சார் அதெல்லாம் உங்கள் ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட புக் பண்ணிட்டேன் நீங்கள் அமௌண்டை ரீஃபண்ட் பண்றது அடுத்த விஷயம் நான் அதெல்லாம் கேட்கல சார் நீங்கள் இப்போதைக்கு புக் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா இப்போ நான் பத்து மணிக்கு கிளம்பியே ஆகணும் இங்கேயிருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது சார் நீங்கள் வேறு வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு தெரிய தெரிஞ்ச டிராவல்ஸில் வந்து எங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் சார் அதெல்லாம் உங்கள் பிரச்சினை அதை பற்றி எனக்கு பிரச்சினை இல்லை நான் உங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணறதுக்கு அப்புறம் தான் நான் வேறு எங்கையும் காரு கூப்பிடல நீங்கள் ட்ரைவர் வரலைனோனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல சார் நீங்கள் இதுவரையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை சார் அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் என் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்லை சார் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல சார் நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும்லை அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைங்களே சார் நீங்கள் உங்களோடய நீங்கள் வந்து உங்கள் ஏஜென்சி மேலே தப்பு சார் நீங்கள் வந்து அதை நல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்க ஆர்டரு பண்ணிணாங்க ஒருத்தவங்க காரு புக் பண்ணிணாங்க அப்படினா நீங்கள் அடுத்த நிமிஷம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் இதுவரையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை எங்களுக்கு அதெலாம் எனக்கு தெரியாது சார் நீங்கள் அமௌண்டு ரீஃபண்ட் பண்ணுறது அடுத்த விஷயம் சார் நீங்கள் காரு ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டுவிட்டு நீங்கள் அமௌண்டை ரீஃபண்ட் பண்ணுங்க சார் நான் பத்து மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஆகணும் சார் சிவகங்கையிலிருந்து ஒரு கிலோமீட்ரு உள்ளே சார் என்ன சார் நீங்கள் நல்ல ஏஜென்சின்னு தான் உங்களை பார்த்து நான் நெட்டுலைலாம் பார்த்து சர்ச் பண்ணி என் பிள்ள உங்களோடய நம்பரை எடுத்து கொடுத்தான் நீங்கள் என்ன சார் இப்படி பண்றீங்க சார் இன்றைக்கு மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு இப்போது நான் இப்போ போகலைன்னா எனக்கு நிறையா லாஸ் ஆயிடும் இப்போ என் குழந்தைங்க எல்லாம் பாருங்க எல்லோரும் வந்து ஆசையாக உட்காந்துருக்காங்க டிராவல்ஸில் இதில் சுற்றுலா போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி சார் நீங்கள் எனக்கு பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்க சார் தேங்க்யூ சார்